மாநிலத்தில் பொருளாதாரம்னு முன்னேற்றம்னு பார்த்தாப்பா மில்லுகள் வந்து எல்லா ஊர்லேயும் நல் நிறையா இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது மேட்டுப்பாளையத்தில் இருக்குது சிறுமுகையில் இருக்குது சிறுமுகையில் வந்து கேஜி மில்லு டென்னி மில்லுங்கிறது இருக்குது அங்கே நால் நூல் மில்லு இப்போ அங்கே நல்லா உ முன்னேற்றம் இருக்குது நல்ல ஓடிகிட்டு இருக்குது அதே மாரி கோயம்புத்தூர்லேயும் அப்படித்தாப்பா நூல் மில்லுகளெல்லாம் நிறையா இருக்குது அங்கே நல்ல முன்னேற்றம் இருக்குது நல்ல ஓடிகிட்டு இருக்குது அதே கோயில்கள்னு எடுத்துகிட்டா மேட்டுப்பாளையத்தில் பத்திரகாளியம்மன் கோயில் சிறுமுகையில் திருத்தன் திருப்பதி கோயிலுகள் அங்கெல்லாம் நல்லது தான் நடந்துகிட்டு இருக்குது அருள் காட்டினா அங்கே நல்ல விஷேசங்களெல்லாம் நல்லா நடக்கும் அதே மாதிரி இந்த நூல் மில்லுகளில் எப்பவும் வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் நல்ல முன்னேற்றம் இருக்குது அதுங்களுக்கு எப்பவுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும் கோ கோயம்புத்தூர் சைடாகாட்டும் சிறுமுகை சைடாகாட்டும் மேட்டுப்பாளையம் சைடாகாட்டும் இந்த ஈசா மையோங்கிறது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கோயிலுகளெல்லாம் இருக்குது அங்கே வந்து எப்பவும் நல்ல விஷேசங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் எந்த டைம்க்குப் போனாலும் நல்ல விஷேசம் அங்கே நம்மளுக்கு வந்து எப்போ எந்த இதுக்குப் போகணும் தோணுதோ அங்கே போனால் நல்ல விஷேசங்களெல்லாம் பார்த்துக்குலாம் மில்லுகங்கிறது பொறுத்தளவுக்கு யாருக்கும் பாவம் வேலை இல்லாமல் இருக்கிறதில்ல இப்படி சிறுமுகை இடத்தில் தான் கைத்தறி கைத்தறி நெசவு வந்து அது எல்லா பக்கம் நிறையா இருக்குது நம்ம ஊர் பக்கமெல்லாம் அது நிறையாதாப்பா இருக்குது அங்கே நல்ல ஓட்டம் கைத்தறிக்கெல்லாம் நல்ல வ வருமானம் நல்லா ஓடிகிட்டு இருக்குது அதில் எந்தப் பிரச்சினையுமே கிடையாது நல்லா ஓடுது நல்ல வருமானமும் இருக்குது அதில் இப்போ நிறையா தறிக்கெல்லாம் நிறையா கொடுக்குறாங்க கொடுத்தும் நல்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மில்லுகள்லேயும் அப்படி தான் நல்ல வருமானம் நல்ல எல்லாப் பக்கமும் நல்ல ஓடிகிட்டு இருக்குது காரமடை சைடை எடுத்தாலும் அங்கேயும் மில்லுகள் நிறையா இருக்குது அங்கேயும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குதுப்பா எல்லோருக்கும் நல்ல வேலை வாய்ப்பு எல்லாமே நெற நல்லா இருக்குது